நாங்களெலாம் புண்ணிய ஸ்தலத்துக்கெல்லாம் நிறைய போயிணு இருக்கிறோம் அந்த போயிணு இருக்கிற கோயிலில் போய் உள்ள நுழஞ்சதுமே எதாவது குளம் இருக்குதான்னு பார்ப்போம் அந்த குளத்துல போய் கை காலையெல்லம் அலம்பிட்டு தண்ணியை மேலே தெளித்துக்குனு போய் கோயிலுக்குள்ள போகிறப்ப ஐயரு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ணி மணி ஆட்டி அவங்க பூஜைய அவங்க சொல்லி அர்ச்சனை பண்ணி அதுவரையும் நாங்கள் நின்னு நாம்ம எவ்வளோ வேண்டிக்கிணுமோ அவ்வளோலா வேண்டிக்கிணு அப்புறம் வந்து நாங்கள் எங்கள் ஊர் பகுதியில் வந்து ஓம் சக்தி என்ற கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து பொம்பளைங்க பூரா பதினோரு நாள் மார்கழி மாதம் மார்கழி மாதம் வந்துச்சனால் நாங்கள் மாலை அணிஞ்சுக்கிணு ஓம் சக்தி கோயிலுக்கு போய் அந்த மாலையை கழட்டி போட்டு வருவோம் அந்த ஓம் சக்தி பதினோரு நாள் விரதம் வந்து காலையில் நாலு மணிக்கு எழுந்து பச்சை தண்ணியிலயே குளித்துட்டு நாங்கள் போய் கோயிலில் பஜனை பாடுவோம் பாட்டு பாடுவோம் அம்மனை பற்றி அப்புறம் கூட்டுப் பிராத்தனை செய்வோம் திரும்ப சாயந்தரமா திருப்பி குளித்துட்டு திருப்பியும் கோயிலுக்கு போய் எல்லாமே சாமியை கும்பிட்டு விளக்கேத்தி கும்பிட்டு பாட்டு பாடுவோம் டேன்ஸ் போடுவோம் ரெண்டு மணி நேரம் அந்த சாமியை நெனச்சு நாங்கள் ஒரு ஆட்டம் பாட்டத்தோடு இருப்போம் அப்புறம் பதினோரு நாளைக்கு போய் நாங்கள் ஓம் சக்தி கோயிலுக்கு போய் மாலை கழட்டிட்டு வந்துடுவோம் நாங்கள் டேட் ஆனால் கூட அந்த ஓம் சக்தி கோயிலுக்கெல்லாம் மூணு எண்ணையை கூட்டி தேய்ச்சிக்குனு போயிடுவோம் ஆனால் இப்போ வேறே கோயிலுக்கெல்லாம் நாங்கள் வீட்டில் வந்து சேர்த்தமாட்டோம் டேட்டாகிட்டா அந்த பாரம்பரியமாக எல்லாருக்குமே நாங்களும் சொல்லி கொடுத்துட்டு வருவோம் அவங்களும் அந்த சாமி வீட்டுக்கெல்லாம் போகமாட்டாங்க